ஆடைகளைப் பற்றி கேட்டிங்கள்னா வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜாக்கெட் இல்லாமல் பக்ககோசரம் வச்சு புடவ கட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கும் பிற்பாடு ஜாக்கெட் போட ஆரம்பித்தாங்க அன்றைக்கு வந்து அப்புறம் பாவாடை தாவணி கட்ட ஆரம்பித்தாங்க அப்படியே பின் போடாமல் அப்படியே போட ஆரம்பித்தாங்க அப்புறம் ஒரு காலத்தில் எல்லாம் பின் போட்டு கட்ட ஆரம்பித்தாங்க அப்புறம் இப்போ பார்த்தீங்கள்னா வந்து சுடிதார் நல்லா மார்டன் டிரெஸ்லாம் வந்துடுச்சு அதுவும் போடுறாங்க இப்போ இப்போ பார்த்தா ஆஃபீஸுக்கு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் எல்லாம் போட்டும் போகிறாங்க பெண்கள் போட்டும் போகிறாங்க நகைங்கன்னு பார்த்தாக்க அப்போது வந்து கம்மல் ஜிமிக்கி அது ஒரு ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு மாதிரி ஸ்டார் ரெட்டை இல மாதிரி வச்சு அப்புறம் ஜிமிக்கி தொங்கும் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சாதா கம்மல் ஜிமிக்கி மாதிரி போட்டிருந்தாங்க இப்போது வந்து அதுவே வந்து மெலி சின்ன சின்னதாக போட ஆரம்பித்திட்டாங்க கழுத்துக்கு பார்த்தா கல் வச்ச அட்டிகை நெக்லஸ் ஆரம் அந்த மாதிரி பெருசு பெருசாக போட்டிருந்தாங்க அந்த காலத்தில் இப்பெல்லாம் வந்து மெலிசாக போட அதே இதுதான் மெலிசாவே மாடலில் வந்திருக்குது அது மாதிரி போட ஆரம்பித்திருக்காங்க ஆம்பளைங்களை பார்த்தீங்கள்னா வந்து அப்போது வந்து லுங்கி சட்டையோட இருப்பாங்க அதுக்கப்புறம் வேஷ்டி சட்டைன்னு வந்தது இப்போது வந்து அதுவே வந்து அரை பேண்ட் அரை டவுசர் லோயர் மாதிரிலாம் போட ஆரம்பித்திட்டாங்க ஆஃபீஸுக்கு போ சிட்டியில் இருக்கிற ஆஃபீஸுக்கு போகிற ஆம்பளைங்களும் லோயரோட தான் இப்பல்லாம் போகிறாங்க வர்றாங்க இந்த மாரி இந்த காலத்தில் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வந்து ந நகை உடை எல்லாமே மாறி போயிருக்குது